வணக்கம் நான் வந்து ஆர்சி ஃப்ளவர் ஸ்கூல்லேருந்து பிரின்ஸ்பல் பேசுகிறேன் நீங்கள் ஜோ அம்மாவா உங்கள் பையன் கிளாஸில் எந்த வேலையும் செய்வதில்லம்மா அடங்க மாட்டேன்கிறான் எந்த டீச்சருக்கும் அடங்குவது கிடையாது ஹோம் ஒர்க் செய்வது கிடையாது

என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அவன் பண்ணுற அட்டகாசம் ஸ்கூலில் அவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் டெய்லியும் உங்கள் பையன் மேலே கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு மேடம் எல்லா டீச்சர்ஸும் உங்கள் பையன் பற்றி என்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஜோ இந்த ஒரு நாலு பேர் ஏதாவது மாட்டினா அதில் கண்டிப்பாக நிற்கிறான் ஜோ வரிசையாக வர்ற எல்லா கம்ப்ளைண்ட்டும் அவன் பேரில் வந்துட்டே இருக்குது எப்படி நான் நீங்கள் இவ்வளோ உங்கள் பையன் இப்படி பண்ணுறான்னு சொல்கிறீங்க ஹோம் ஒர்க் எழுதுகிறான்னு சொல்கிறீங்க எழுதினா இங்கே டீச்சர்ஸ்ட்ட வந்து காமிக்கணும் இல்லைம்மா ம் இல்லை இங்கே எந்த வேலையும் அவன் செய்வதில்லம்மா எல்லா சப்ஜெக்ட்லேயும் மார்க்கு கம்மியாக தான் எடுத்திருக்கான் கேரக்டர் சரி கிடையாது நாலு பசங்களை சேத்துக்கிறான் அவங்களோட சேர்ந்து அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறான் அதான் சொல்கிறேனே ஸ்கூலில் டெய்லி ஒரு நாலு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அந்த நாலு கம்ப்ளைண்ட்லேயும் உங்கள் பையன் வர்றான்மா ஹோம் ஒர்க் எழுதுறது கிடையாது ஃபஸ்ட்டு நிற்கிறான் இந்த பையனை அவன் அடித்தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறான் இவனை இவனை தள்ளிவிட்டுட்டான் அவன் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறான் இப்படி இருந்தால் எப்படிம்மா அந்த பையனை ஸ்கூலில் வைச்சு நாங்கள் ஸ்கூல் நடத்துவது எங்கள் ஸ்கூலோட பேரே கெட்டுப் போய்டும் போல் இருக்குது ம்

இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டுக்காரோடு உங்கள் பையனை கூட்டிட்டு ஜோவை கூட்டிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்திருக்கணும் எல்லா டீச்சர்ஸையும் வைச்சி நான் பேச சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒவ்வாரு கிளாஸுக்கும் நான் போவது கிடையாது டீச்சர்ஸ் வந்து என்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் இந்த பையன் இப்படி பண்ணிட்டே இருக்கான் டெய்லி பண்ணிட்டே இருக்கான் என்ன மேடம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க அதனால் இன்னைக்கி தவிர்க்க முடியாத சூல்நிலை உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் எதுலையும் அவன் வந்து சரியாக இருக்கிறதில்ல அதனால் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறான் அவனை இப்பயே நம்ம திருத்தணும் அதனால் ஒரு நல்ல முயற்சியை நம்ம சேர்ந்து எடுப்போம் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு உங்கள் பையனைக் கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்காரோடு கண்டிப்பாக பிரின்ஸ்பலை வந்து நீங்கள் பார்த்தாகணும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ